பறவைங்கள் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப விருப்பம் ஆகையினால நான் முப்பது முப்பத்தஞ்சு வயசில் போனேன் இதுக்கு வேடந்தாங்கல் பார்க்கறதுக்கு இப்போ காலையில் நாலு மணிக்கு இங்கே கிளம்புனோம் அங்கே போயிட்டு காலையில் என்னென்ன பறவைங்கள் வருதுன்னு எல்லாமே பார்த்தோம் சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறோம் இதுக்கு போவோம் இதுக்கு போயிருக்கிறேன் வ வண்டலூர் ஜூக்கு அங்கே எல்லா மிருகங்களை எல்லாத்தையும் பார்த்தேன் அப்புறோம் அடையாறில் ஒரு உயிரியல் பூங்கா இருந்துச்சு அதுக்கு போயிட்டு ப பாம்பு பண்ணை எல்லாம் புலி கரடி சிங்கம் எல்லாமே நான் பார்த்தேன் அது ஒரு சந்தர்ப்பமாக எனக்கு கிடச்சிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இதுக்கு போவாங்க நானும் வீடூர் ஏரிக்கு போய் பார்த்துருக்கறேன் அங்கேயும் பறவைங்கள் வரும் எங்கள் எங்கள் ஊர் பக்கமாக இருக்குது அந்த வீடூருன்றது ஆகைனாலே அந்த ஏரியில் போய் நாங்கள் பறவைங்களை பார்ப்போம் இப்போ காலேஜ் பசங்கள் இவங்கள்லாம் டூர் மாதிரி போயிட்டு அங்கே வேடந்தாங்கல் போயிட்டு வருவாங்க அங்கே வே வேடந்தாங்கலில் தான் வெளிநாட்டு பறவை எல்லாமே வரும் ஒரு சீசனுக்கு தகுந்தாப்போல வந்துக்கிட்டே இருக்கும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைவாக இருக்கும் மனது